ஒரு ஓவியராக மாறதுக்கு ரொம்ப பயிற்சி தேவை நம்ம செய்யறது சரியோ தப்போ அதை கரெக்டாக பண்ணனும் அது வந்து ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம்னா அதை நிறுத்தக் கூடாது பாதியில் நம்ம கை வச்ச ஓவியம் வந்து நல்லா தான் வருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஸோ அதனால வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு அதுக்கு எஃபோர்ட்டோ நேரம் ஒதுக்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ஓவியம் நல்லா வரும் முதல்ல வந்து எடுத்தவொன்னே நல்லா வர்ல அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் ஸ்டாப் பண்ணிருவாங்க பாதிலையே அதனால் வந்து அதை தான் அவங்க பண்ணுற தப்பு அது சரியோ தப்போ அதை வந்து முழுசாக எடுத்ததை ஃபர்ஸ்ட்டு முழுசாக வரஞ்சு முடிக்கணும் அப்போ தான் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த ஓவியம் நல்லா வரும் அதுவும் இல்லாம நல்ல நிறைய பயிற்சி தேவை நீங்கள் இப்போ ஒரு லெவல் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேலே செகண்ட் லெவல் போங்க தேர்ட் லெவல் போங்க அட்வான்ஸ் லெவல் போங்க வரையிறதுலையே நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா நல்ல ஓவியராக வரலாம்